நான் மாடி தோட்டமும் வச்சுருக்கேன் வழக்கமான தோட்டமும் வச்சுருகேன் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பாலயோ இல்லை ஒரு உரை பைலையோ தான் நம்ம ஒரு சின்ன சின்ன செடிகளெலாம் வச்சு வளர்த்த முடியுது ஆனால் வழக்கமான தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வகையான செடி மரம் எல்லாமே வச்சு வளர்த்தலாம் அதுக்கு தண்ணி பாய்ச்சிறதும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம நிலத்தோட்டத்துல பார்த்தீங்கன்னா வழக்கமான தோட்டத்தில் தண்ணி நம்ம வந்து ரொம்ப மழை டைம்லேலாம் பூமி தானா தண்ணி உறிஞ்சி வச்சுக்கும் செடி வேணும்றப்ப இழுத்துக்கும் அதனால் தண்ணி அதிகம் பாய்ச்ச தேவை இல்லை ஆனால் மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையும் தண்ணி பாய்ச்சியே ஆகணுங்க ஆனால் வழக்கமான தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் என்னென்னா நிறைய யீல்டு நிறையா கொடுக்குது ஆனால் மாடி தோட்டத்தில் வந்து யீல்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் வந்து நிறைய இப்போ அடுக்கு மாடி வீடுகள் அதிகமானதுனால் எல்லா இடத்துலையும் வழக்கமான தோட்டத்துக்கு வந்து வாய்ப்பு இல்லாதனால் எல்லாரும் மாடி தோட்டத்தையும் விரும்புகிறாங்க அந்த மாடி தோட்டமும் நான் வச்சுருக்கேங்க அதில் வந்து காய்கறி செடிகள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ மு வழக்கமான தோட்டத்தில் வந்துட்டு மரங்களை மர வகைகளையும் பெரி நல்ல ஒரு கொடியா படர்ற படர்ற பூச்செடிகள் இதெல்லாம் நான் வச்சுக்கிறேங்க வழக்கமான தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ம மண்ணு வந்து நம்மளுக்கு நல்ல வளமாக இருக்கனால் பார்த்தீங்கன்னா மரங்களெலாம் நல்ல செடிகளெலாம் வேர் ஊன்றி நல்ல வேர் உள்ளாரா ஆழமாக போயிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் வந்து மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பக்கெட்டில் வைக்கிறனால அதோட வேரோட என்னதான் தன்மை இருந்தாலும் அதோட வேர் வந்து ரொம்ப ஆழமாக போகம் போகாது அதனால் வந்துட்டு அது அவ்வளோ சக்தியோட இருக்காது அந்த செடி நம்மளுக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் மாடி தோட்டம் மாடி செடியும் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஆனால் வந்து வழக்கமான தோட்டம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க